என்னுடைய பள்ளி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஹாஸ்டலில் தான் பள்ளிப் படிப்பு ஃபுல்லாகவே படித்தேன் பள்ளிக்கூடம் முழுக்க ஹாஸ்டலில் ஜாலியாக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கேயே தங்கி அங்கேயேக்குது அவங்களோட சாப்பிட்டு அவங்களோட குளிச்சி இருக்கும்போது செமையா என்ஜாய் பண்ணிணேன் பள்ளிக்கூடம் சிஸ்டர்ஸ் கான்வென்ட்டு எங்கள் சிஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க படிப்புன்னால் படிப்பு விஷயத்துல கரட்டாக இருப்பாங்க டீச்சர்ஸெலாம் ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க படிப்புனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நல்லா படித்தேன் ஸ்கூல் ஸ்கூல் விட்ட கா ஸ்கூல் விட்டால் ஹாஸ்டல் ஃபுல்லாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா படிச்சு படிக்கிறதை பற்றி நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க எங்கள் சின்ரஸ் மிஸ்கிறவங்க இங்கிலிஸ்ஸை பற்றி எப்படில்லாம் தே படிக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எங்கள் ஹெமிஸ்ட்ரி மிஸ்ஸு ஹெமிஸ்ட்ரியில் ஒரு ப்ராஜெக்ட்ஸெலாம் ஒர்க்கெலாம் நல்லா எப்படி செய்யணும் ஃபுல்லாக லேபுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக க்ளீனாக சொல்லி கொடுப்பாங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் டீ எல்லாம் வெச்சு கொடுப்பாங்க ஹாஸ்டல் பிள்ளைங்கன்றதனால ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாமே ப்ளஸ் டூ வரைக்கும் நான் படிச்சிக்கும்போது செம என்ஜாய் பண்ணி படித்தேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் ஸ் டூஷன் சா ஓ ஸ் க்கு ஸ்கூல் க்ளாஸ்மெட்டு ஹாஸ்டல்மெட்ன்னு எல்லாேருமே நல்லா ஜாலியாக இருப்போம் காலையில் ஸ்கூல் போவோம் மதியம் ஹாஸ்டலுக்கு வந்து சாப்பிட்டு திரும்பி ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வருவோம் ம் ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் விளையாகிட்டு அப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஸ்டெடி அப்படின்னு நல்லாயிருக்கும்